சார் சொ மேடம் சொல்லுங்கள் மேடம் ரெடி ஆகிட்டே இருக்குதுங்க மேடம் எங்கள் ஆளுங்கள்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறாங்க தீபாவளி டைம் கிட்ட வந்துருச்சிங்கள்ல அதனால் ஆளுங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க மேடம் கொஞ்சம் ஒரு ஒன் வீக் ம் காட்டன்ல வந்து எதுவும் மிக்ஸுடு இல்லைங்க மேடம் பாலிஸ்டர்ல தான் வந்து காட்டன் வந்து மிக்ஸ் பண்ணுறோம் ஹண் ஹண்ட்ரட் பர்சண்டேஜ்க்கு வந்து நாற்பது பர்சண்டேஜ் வந்து பா காட்டன் சா இ மிக்ஸ் பண்ணுறோங்க மேடம் ம் சரிங்க மேடம் ம் சே ம் ம் சரிங்க மேம் ஏன்னா கொஞ்சம் பஞ்சு கொஞ்சம் க்வாலிட்டியாக பார்த்தோன்னா கொஞ்சம் நம்மளுக்கு அமௌண்ட்டு கொஞ்சம் அதிகமாக வருங்க மேடம் அதுதான் பார்க்குறோம் ஆ ஆ சரிங்க மேடம் சரிங்க மேடம் நான் ஒன் வீக் குள்ள ஆளை நான் ஆளை எல்லாம் போட்டு நான் கொஞ்சம் முடிச்சு கொடுத்துட்றேங்க மேடம் ஆ சரிங்க மேடம் சரிங்க மேடம் சரிங்க மேடம் சரிங்க மேடம் மேடம் பஞ்சு தான் கொஞ்சம் க கம்மியாக இருக்குது லோடு வரல கொஞ்சம் பஞ்சு லோடு இல்லாமல் இருக்குது கொஞ்சம் லோடு மட்டும் வர வச்சிருங்க ஆ சரி ஆ சரிங்க மேடம்

ஆ சரிங்க மேடம் ஆ சரிங்க மேடம் ஆ சரிங்க மேடம் ம் ஓகேங்க மேடம் ம் ஆ சரிங்க மேடம்